இப்போ நான் புதுசாக ஒரு ஹெட்செட் வாங்கினே அந்த ஹெட்செட் வந்து ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது சாங்ஸ் கேட்கும் போதும் அதேமாரி அந்த ஹெட்செட் வந்து பேட்ரி பேக்கப் பேக்கப் ரொம்ப நல்லாவே நிற்கிது ஒரு ஒன்னவர் போட்டாவே போதும் ரொம்ப த்ரீ டேஸ்க்கு வருது அதேமாரி கால் பேசுகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஹெட்செட்டு அதேமாரி ஹெட்செட்டு வந்து நான் ஒயர் தான் வாங்கினே ரொம்ப இதாருக்குது திக்னஸாக ரொம்ப நல்லாயிருக்கு ஹெட்செட் வந்து ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப பேஸ் ரொம்ப க்ளாரிட்டியாருக்கு அதேமாரி கால்க்கும் எந்தவொரு நாய்ஸ்ஸும் வர்றதில்ல ரொம்ப க்ளியராகவே இருக்குது